நாங்கள் ஒரு அஞ்சாறு வருடமா விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நான் எங்கள் அப்பா எங்க சொந்தகாரங்க நிறைய பேர் பண்ணுறாங்க விவசாயம் நாங்களும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் பயிர்களை பாதிக்கக்கூடிய வானிலைன்னு பார்த்தீங்கன்னா வானிலையில் மழை நமக்கு மழை வந்து போதுமான மழை இருந்தால் போதும் அளவுக்கதிகமான மழை இருந்தால் தான் நம்ம பயிருக்கு ஆபத்து மழை ரொம்ப பெய்யக்கூடாது ஆ அது அந்த மழை அப்படிப்பட்ட மழை பேஞ்சாலும் கூட நமக்கு வடிகால் வசதி இருந்துச்சுன்னா நமக்கு எந்த நம்ம பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பெலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சினையும் இல்லை வானிலை பற்றி எந்த பிரச்சினை நமக்கு கிடையாது அதே நேரத்தில் இந்த நம்ம மழையை மட்டும் சொல்ல முடியாது பனி பனியை பொறுத்த வரைக்கும் பனியும் நமக்கு அந்த பனி பெய்கிறதால பனி அதிகமாக இருக்கிறதால பூச்சிகள் சில பூச்சிகள் வரும் மழை லைட்டாக மிதமான அளவு மழை இருந்தால் கூட வடிய வெச்சிடல்லாம் வடிகால் அமைப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா மழையை பற்றி பிரச்சனை இல்லை பனி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஒரு பூச்சி ஒன்று வரும் அதையும் நாம் பார்க்கணும் அப்போ அந்த ஒரு வானிலை கூட நமக்கு ஒரு ஒரு ஆபத்து தான் ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ வானிலை முடிஞ்சுட்டு பூச்சிகள்னு கேட்டீங்கன்னால் பயிர்களுக்கு நே ஒரு அதிகவிதத்தில் தெ நிறையா ஒரு ஆபத்து ஏற்படற நிறைய விஷயம் இருக்குது நம்ப தான் அதை வந்து பயிரை நம்ம பாதுகாக்கணும் அந்தந்த டைமில் பயிருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும் உரம் போடுறது இயற்கை உரம் போடுறது பூச்சி அதிகமாக வந்ததுனா அந்த கரெக்டான டைமிங்கில் அந்த மருந்துங்கிறது கொடுத்துட்ணும் மருந்து அடிச்சிடணும் பா அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா பண்ணால் தான் நம்ம பயிர் ந கரெக்டாக இருக்கும் இப்போ அதிகமாக காமனாக வந்து எல்லா இடத்துலியும் வர பூச்சி என்னென்னு கேட்டீங்கன்னால் சோலை பூச்சி இது நா கா நா நார்மலாக காமனாக எல்லா இடத்துலியும் வரது தான் இருந்தாலும் அது வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ எங்கள் வயலில் இப்போ ரீசண்டாக சோலை பூச்சி எங்கள் வயலை சுற்றி உள்ள நிறைய பேர் வயலில் வந்து சோலை பூச்சி தாக்கியிருக்கு அதுக்கு வந்து எங்களோடய எப்படி நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ கொஞ்சம் பயிர் நல்லாயிருக்கு நாங்க கரெக்டான டைமில் உரோம் மருந்து எல்லாம் போட்டிருக்கோம் அதே டைமில் அந்த சோலை பூச்சி எங்களுக்கும் வந்துடுச்சு இருந்தாலும் நாங்கள் மருந்து அதுக்கு ஏற்ற மருந்து பூச்சிக்கொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து என்ன வந்து சோலை பூச்சி என்ன பண்ணுதுனால் புழு மாரி இருந்து அந்த பயிரில் உள்ள பச்சை தன்மையை வந்து சாப்பிட்ருது இதனால பச்சை வந்து பயிரெலாம் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரிய ஆரமிச்சுட்டு ஃபுல்லாக இப்போ திரும்பியும் அந்த பயிருக்கு எல்லாருக்கும் மருந்து ஃபுல்லாக அடிச்சு இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்திட்ருக்கு ஸோ அந்தந்த டைமில் கரெக்டாக நம்ம என்னென்ன பின் மருந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் புறக்காரணிகள் வந்து அதேமாரி ஆடு பயிர்கிட்டே எப்பையும் ஆடை விட்டுறக்கூடாது ஆடு மேய்க்கிறவன் அவங்க மேய்க்கிறாங்க சில டைமில் அவங்க கவனிக்காத டைமில் ஆடு வயலில் சில இடத்துல நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அந்தமாரியே விட்டுடறான் பட் அது சாப்பிட்றதால அந்த பயிர் திரும்பியும் வளரக்கூடிய ஒரு அந்த நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது அதனால் ஆடு வந்து மேய்க்கிறவங்க வந்து பார்த்து மேய்க்கணும் இன் இந்தமாரி வானிலை வானிலை பூச்சி புறகாரணிகள் நிறையா ஒரு பயிருக்குன்கிற ஒரு ஆபத்து நிறையா இருக்குத் அதை நம்ம தான் வந்து ஒரு ஒரு விஷயத்துலியும் பார்த்துக்கணும் நம்ம கரெக்டாக பாத்துக்கிட்டோம்னால் அந்த பயிர் பார்த்துக்கலாம் நம்ம கரெக்டான ஒரு இதில் பார்த்துக்கலாம் பயிரை கரெக்டாக அதை கொண்டு வந்துடலாம் அந்த ஒரு டைமில்